அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு